எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து திருமண விழா வந்து குடும்பத்தை பொறுத்து நல்லா வசதியாக இருக்கவங்க நல்லா விரிவாக நல்லா க்ராண்டாக செய்வாங்க நான் திருமணத்தை கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்க கோயில்ல தாலிக்கட்டி சின்ன வீட்டிலையே கூட சாப்பாடு கொடுத்துட்டு திரு திருமண விழாவை வந்து முடிச்சு தராங்க அப்படி தான் நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னா திரு திருமணத்துக்கு வந்து ஒரு மணமகனுக்கு வந்து மணமகளை தேடுறாங்க தேடும்போது ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் கூடம் ஆகுது வரன் பார்க்கறதுக்கு அப்போ வரன் பார்க்கறது எப்படின்னா முன்ன வந்து வீட்டிலேருந்து பெண்கள் வந்து சமைச்சி கொடுத்தா போதும் வீட்டு வேலையை பொறுப்பாக காட்டுவழியாக வீட்டு வேலையோ குழந்தைகளா இருந்தால் குழந்தைகள பா பொறுப்பாக பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிட்ருந்தா போதுன்னாங்க ஆனால் இப்போது வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வேலைக்குள்ளே பெண்களாக பார்த்து வரன் தேடுறாங்க அப்படி பார்க்க அந்த இடையில வந்து எப்படின்னா அப்படி பார்த்தும் பெண்களை வந்து நல்லா திருமணத்துக்கு ஏத்தமான பெண் வந்து இது எங்கள் குடும்பத்துக்கு ஏத்தமான பெண்ணாக அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்க போகும்போது சிலது வா ஜாதகம் சரியாக இருக்குது சிலது வந்து குடும்பச் சூழ்நெலை வந்து நல்லாயில்ல ஏழ்மையான குடும்பமாக இருக்குது அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி போகிறதும் இருக்குது சிலது வந்து ஏழ்மையான பெண்ணுக்கு வசதியான குடும்பத்தில் பொருத்தம் அமைஞ்சிடுச்சின்னா அவங்க ஏழ்மையாக இருக்காங்களே நம்ம இவ்வளோ வசதியாக இருக்கோம் எப்படி அவங்க வீட்டில பொண்ணு எடுக்குறதுன்னு சிலப் பேர் அதையும் தட்டிக்கழிச்சிவிட்டு வேணுன்னா வேறு ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு இப்படியும் போகிறாங்க அப்படின்னு போ பார்க்கும்பொழுது ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள்னு கூடபோகுது அப்புறம் அப்பொண்ணுக்கு இல்லை பிடிவாதமாக அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கும் ஏஜும் ஆகிருது இருவத்தேழு இருபத்தொம்போது வந்திடுது சரி இந்த வருஷம் முடிச்சிடணும் அப்படின்னு பிடிவாதமாக பார்த்து போகும்போது அப்புறம் அவங்கவுங்க குடும்ப வசதிக்கு ஏற்ற மாதிரி பெண்கள் பார்த்து பெண்ணை பார்த்து திருமணத்தை வந்து முடிச்சுக்கிறாங்க முடிக்க போகும்போது திருமணம் வந்து பார்க்கறதுக்கு நம்ம நம்ம அம்மா அப்பா இவங்க பெண்ணோடய மாப்பிளையோடய அம்மா அப்பா ரெண்டாவது அதோட கூட வந்து பங்காளியில யாராவது ரெண்டுப் பேர் இப்படி மூணுப் பேர் இல்லை அஞ்சுப் பேர் சேர்ந்து தான் பெண்ணை பார்க்கப் போகிறாங்க ஒரு வீட்டுக்கு பெண் பார் க்க போகும்போது அதுக்கு முன்னாடி பெண்ணு பெண் வீட்டில வந்து தாய்மாமா இருந்தாங்கன்னா தாய்மாமாவுக்கு இது க கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சின்னாக்கா சின்ன வயசா இருந்தாக்க தா தன்னோடய அக்கா பொண்ணை வந்து பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி பொருத்தம் இல்லை படிப்பு வசதி இல்லை தாய்மாமன் நல்லா படிக்கலை அவர் விவசாயந்தான் அவரை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பொண்ணு வந்து பின்னுக்கு பிறத்திக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி செய்கிறாங்க சில பொண்ணு வந்து போ சொந்தத்திலே தாய்மாமனுக்கே அமைஞ்சிடும் சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தத்திலே கொடுத்துட்றாங்க ஜாதகம் கூட பார்க்காம சொ கொடுத்துக்கறாங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ளே குடும்பமும் நல்லா தான் இருக்குது பொருத்தம் பார்த்து செய்கிற குடும்பமும் நல்லா தான் இருக்குது எல்லா குடும்பமும் நல்லா தான் இருக்குது அதில் ஒன்னுமில்ல ஆனால் பொண்ணு பார்க்கும்பொழுது இதுமாதிரி பங்காளியை கூட்டிகிட்டு தான் பொண்ணு பார்க்க போகிறாங்க சொந்தபந்தம் தாய்ப்புள்ளை அவங்களோட கடமைகளை பொறுப்புகளெலாம் விட்டுட்டு தான் அவங்க வந்து பொண்ணே பார்க்கறாங்க அவங்க கூட போய் ஒரு நாளோ ரெண்டு நாள் கிடையாது மாசக்கணக்கில் அப்படி விடாப்பிடியாக ஒரு வருஷம் பார்த்தம்னாவே நம்ம இதே தான் தூங்கி எந்திரிச்சால் சாப்ட்டம்னா பொண்ணு பார்க்க போயிடணும் அப்படின்னு விடாப்பிடியாக பார்த்தாவே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பொண்ணு அமைஞ்சிடுது அமைஞ்சி திருமணமும் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்றாங்க அதை நடத்தி முடிச்சோடன்னா திருமணத்துக்கு எப்படி மாப்பிள்ள வீட்டிலையும் பொண்ணு வீட்டிலையும் உக்காந்து பேசுறாங்க நிச்சயம் பண்ணுறதுக்கு எப்போ நிச்சயம் பண்ணிக்கலாம் எப்போ தேதி குறிக்கலாம் அப்புடின்னு சொல்லிட்டு பார்த்து ஜாதகம் பொருத்தமானாவே அடுத்து தேதி குறிக்கிறது தான் அப்போ அதுக்கு நம்ம நம்ம குறிக்க முடியாது ஐயரை ஒருத்தரை பார்க்கறாங்க ஐயரை பார்த்து அவர் நல்ல தேதியை பார்த்து எப்போ குறிக்கலாம் எந்த தேதி நல்ல தேதி எந்த மாதம் நல்ல மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் குறிச்சிக்கொடுக்கறாங்க தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி பெண் வந்து தா தலை குளிக்கிறதை வந்து அந்த கணக்கு எடுத்துக்கிறாங்க இந்த மாசத்தில் வந்து எந்த தேதி குளிக்கிது போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறந்தான் இவங்க வந்து தேதியே குறிக்கிறாங்க குறித்த பிறக்காடு அப்புறம் மண்டபம் கிடைக்கிறத பார்க்கறாங்க மண்டபம் வந்து ரெண்டு ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஊருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி மண்டபம் பார்க்கறாங்க இல்லைன்னாக்கா சிம்பிளாக ஒரு கோயில் அந்த கோயிலில் கட்டி தாலிக்கட்டிகிட்டு குடும் அப்புறம் மண்டபத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ள வந்து விருந்து விருந்து கொடுக்கறத செஞ்சுக்கிறாங்க அதமாதிரி செஞ்சுக்கிறாங்க திரும்ப வந்து இப்படியும் நடக்குது இந்தமா இந்த முறையிலேயும் நடந் நடந்து வருது அப்புறம் இது பண்ணோடன்னே தேதி குறித்து கடு அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு வந்து எவ்வளோ வந்து சீதனம் செய்கிறீங்க எவ்வளோ நகை போடுறீங்க அதைப்பத்திலாம் அந்த நிச்சியந்தார்த்ததுக்கு பேசுகிறாங்க நிச்சயம் நடக்கிற அன்றைக்கு நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கு நே நிச்சயம் ந நடத்தி வச்சிக்கிறாங்க அதுமாதிரி சடங்கு வந்து பொண்ணுக்கு வந்து சடங்கு செய்யல அப்படின்னா கூடும் அதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது சடங்கு வீட்டில அந்த பொண்ணுக்கு வந்து சடங்கு சுத்திகிட்டு அப்புறம் அதுக்கப்புறந்தான் நிச்சயமே பண்ணுறாங்க நிச்சயம் பண்ணிட்டு அவங்க வந்து அதுக்குள்ளே பேசி முடிச்சிடுறாங்க மாமா மச்சான் அவங்கள வச்சு மாப்பிளை வீட வச்சு எவ்வளோ சீதனம் செய்கிறது நகை நட்டு போடுறது எல்லாம் செஞ்சு முடிச்சு பேசி வச்சு அதுக்கு அவங்களுக்கு போடுறத போட்டுட்டு அப்புறம் அந்த திருமணத்தை நிச்சயத்துல சிம்பிளாக செஞ்சிட்டு திருமணம் நடத்திடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் சீர் வரிசை செய்கிறதும் தாய் தகப்பன் வந்து அடுப்பு முதக்கொண்டு ஏ டு இஜட் வரை எல்லா பொருளுமே அவங்களுக்கு பொண்ணுக்கு வந்து கொடுக்கறாங்க அந்த பொருளெல்லாம் புலங்கறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் மொ முறைப்படி நம்ம கொடுக்கறத முறைப்படி அந்த அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை பொருள் கொடுத்துட்றாங்க அதனால் பெருமாளுக்கு வந்து பெருமாளுக்கு வந்து திருமணத்தில் லஷ்மி போகும்போது நம்ம கருவேப்பிலை கொடுக்கலையாம் அதுக்குன்னு தே பெருமாள் நம்ம கா லஷ்மிய வந்து கீழேயே நி நிப்பாட்டிடுவார் அப்போ பெண் வீட்டுக்காரங்க போய் கருவேப்பிலையை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க கருவேப்பிலை வந்த பிறகு நீ மேலே ஏறி வா மலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவாங்க அதைமாரி இப்போ அந்த கருவேப்பிலை முதக்கொண்டு எல்லாப் பொருளும் காய்கறிக்கூடும் அந்த காலத்தில் போட்டு எல்லா பொருளுமே கொடுக்கறாங்க மிளகு ஜீரகத்திலேருந்து போட்டு கொடுக்கறாங்க அப்படி திருமணம் நடக்குது அப்போது மண்டபத்துக்கு செலவு கூடும் ரெண்டு பேருமே சமமாக ஏத்துக்கிறாங்க சில வீட்டில மண்டபத்தை வந்து பே மாப்பிளை வீடே ஏத்துக்கிறாங்க ஏன்னா பொண்ணை அனுப்புகிற வர மா பொண்ணோடய ச பொண் வீட்டுக்காரங்களோடய செலவு மண்டபத்துக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண வரும்போது மாப்பிள்ள செலவு அப்படின்னு சொல்லி மண்டபத்தை அவங்க செலவழிக்கிறாங்க சில பேர் சா சில வீட்டில வந்து இல்லை பொண்ணை அனுப்பிச்சிட்டாலே இவங்க செலவு ரெண்டு மண்டபத்துக்கு வந்து அதிகமான தொகையாக இருந்தால் ரெண்டு பேருமே நம்ம வந்து அந்த செலவை ஏற்றுக்கலாம் ரெண்டு பேருமே அங்கே கூடும் மொய் பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே மொய் பிடிச்சி திருமணத்தை நடத்தி முடிச்சுக்கிறாங்க அப்படியும் இருக்குது அப்போ வந்து ஊரில் வந்து நம்ம வந்து கோ நிச்சியம் நிச்சயம் பண்ணுறதுக்கும் திருமணத்துக்கும் முக்கியமாக வந்து பங்காளிங்களை கூப்பிட்டு தான் எந்த வேலையும் செஞ்சு செய்யணும் திருமணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் பங்காளியை வந்து மதிச்சி அவங்க செய்கிறாங்க அப்போது அதுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணாவே திருமணம் திருமணத்துக்கு ஏழு நாள் அஞ்சு நாள் மேலே வந்து பெண்ணுக்கும் சரி மாப்பிளைக்கும் சரி சமைச்சி சொந்தக்காரங்களாம் வந்து சமைச்சிக் கொடுப்பாங்க வீட்டில சமைச்சிக் கொடுக்கும்போது தாய் பிள்ளையும் சரி அத்தை மாமா இந்த மாதிரி சித்திங்க தாய் தாய் நலுங்கு இதை மாதிரிலாம் வச்சி செஞ்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் பொட்டு வச்சி ரெண்டு மூணு பேர் சமைச்சி சாப்பாடு கொடுப்பாங்க இந்த கடலூர் பக்கத்திலலாம் நம்ம சா வடை பாயாசம் தான் வச்சி கொடுப்பாங்க அதே நம்ம வந்து லால்குடியோ இல்லை கீழே வளாடி மேலே அந்த சைடெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து நிச்சயம் பா பண்ணோடன்னே கல்யாணம் கல்யாணம் வரதுக்குள்ளேயே இந்த பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் சரி மாப்பிளைக்கும் சரி சமைச்சி கொடுக்கற வரவங்க கறி எடுத்து சமைச்சி கொடுக்கறாங்க அப்படி அது ஒவ்வொரு பலக்கம் ஒவ்வொரு ஊர்ல இருக்குது அப்போ இந்த சைடு நம்ம வடை பாயாசம் தான் வச்சு சமைச்சி கொடுத்துட்டு அப்புறமேலுக்கு தான் நம்ம வந்து கறியெலாம் திருமணம் முடிஞ்சு அப்புறந்தான் நம்ம கறி கறிநாள் கறி சமைச்சி கொடுக்கறோம் அன்றைக்கு அன்றைக்கு தான் செய்வாங்க அது வர நம்ம வந்து கறியை தொடவே மாட்டாங்க சாம்பார் சாம்பார் ரசம் வா வடை பாயசத்தோடயே நிப்பாட்டிக்குவாங்க அப்புறம் சமச்சி கொடுத்துட்டு வந்தோடன்னா அப்புறம் மாமா மா மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே மாமா ஊர்வலம் விடுவாங்க அது நல்லா க்ராண்டாக செய்வாங்க செஞ்சு மாமா ஊர்வலம் வந்து செஞ்சு முடிச்சோடன்ன அதுக்கப்புறந்தான் அவங்க போகணும் போ பொண்ணை அழைச்சிகிட்டு இதுக்கே போவாங்க மண்டபத்துக்கு போவாங்க அழைச்சிகிட்டு வந்து விடுவாங்க அப்புறம் மா மாப்பிள்ள மாமா தான் மாலையை போடணும் கழட்டணும் அந்த மாலை கா போடும்போது கூடம் கழட்டம்போது கூடும் நூறுரூபா வாங்கிக்குவாங்க மாலை கலட்டுறேன்ல மாலை போட்டேன்ல கலட்டும்போது நூறுரூவா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமாஷாக அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரை அந்த இது நான் ஒரு ஒரு பண்பாடு வந்து இருக்குது அப்புறம் வந்து தி திருமணம் முடித்து தான் அந்த மாலையை கழட்றதெல்லாம் போது அப்புறோம் திருமணம் முடித்து அவங்க பா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ள வீட்டில பொண்ணு போய் அவங்க மூணு அழைப்பு அழைப்பாங்க பெண் பெண் வீட்டில மூணு அழைப்பு அழைச்சி விருந்து பெண் ஒன் பா பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து உபசரிப்பு வடை பாயாசமோ சாப்பாடோ எதுனாலும் நல்லா க்ராண்டாக எல்லாம் சொந்தபந்தம் தாய்பிள்ளைலாம் ஒரு வாரம் பத்து நாள் இவங்க வீ பொண்ணு வீட்டில அப்படே இருந்து எல்லாம் செஞ்சிக்கொடுப்பாங்க ஸ் தாய்பிள்ளை சொந்தபந்தம்லாம் அதுமாதிரி தான் மாப்பிள்ள வீட்டிலையும் அப்படி தான் பத்து நாளைக்கு இருந்து தாய்பிள்ளை சொந்த பந்தம்லாம் ஊருக்கு போகாம இருந்து அவங்களுக்கு எப்படி சமைக்கணும் வரவங்களை எப்படி கவனிச்சிக்கணும் போகணுன்றத செஞ்சு முடிச்சிட்டு அப்புறந்தான் ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகும் அது வர அப்புறம் மாப்பிளையும் சரி வேலையில் இருந்தாங்கன்னால் ஒரு ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் லீவு போடுவாங்க மிஞ்சு மிஞ்சு அதுக்கப்பறலாம் லீவு போடமாட்டாங்க அதெலாம் அதுக்குள்ளேயே மூணு நாளைக்கு அழைச்சி சாப்பாடுலாம் செஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் அவங்கவுங்க பொண்ணு மாப்பிளையும் வேலையில் இருந்தாங்கன்னால் அவங்கவுங்க பொண்ணு மாப்பிளையும் அவங்க ஊருக்கு அமைச்சிவுட்டு வேலையில் வந்து அவங்க க வேலையில ஈடுபட சொல்லிடுவாங்க அப்புறம் இங்கே வந்து சிம்பிளாக மொய் போ மொய் எடுத்துகிட்டு அப்புறந்தான் இங்கே அந்த மேளதாளத்தோடு கல்யாணம் வச்சதுக்காக செலவு அப்புறம் மண்டபத்து செலவு போனது வந்ததெல்லாம் அம்மா அப்பா வந்து என்ன செலவாச்சுன்னு இவங்க பார்த்து அந்த கணக்கை சரி பண்ணிவிடுவாங்க பொண்ணு மாப்பிள்ள முடிச்சதும் அவங்க என்ன மாப்பிள்ள இருக்க ஊர் பக்கத்தில் தான் பொ பொண்ணு வந்து ஊரை வந்து மா இருக்கிற இடத்த வந்து வேலை செய்கிற இடத்த மாத்திகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னா அந்த வேலையை வந்து சாதாரண வேலைன்னா அது ப்ரைவேட் வேலைன்னா ரிஸைன் பண்ணிவிட்டு மாப்பிளையோட போய் இருக்க சொல்லுறாங்க அப்படி இல்லைன்னா மாப்பிள்ள இருக்க ஊரில் போய் மறுபடியும் அந் அந்த நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னு சின்ன வேலையாக இருந்தாலும் ஜா வா சேர்ந்து ஜாயின் பண்ணிகிட்டு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படி ஒற்றுமையாக தான் இருக்க பார்க்கறாங்க இப்போ டீச்சர்ஸெலாம் பாருங்கள் ஒரு ரு டீச்சர் ஒரு ஊரில் இப்போ பெரம்பலூரில் இருந்தாங்கன்னால் அரியலூரில் ஒரு சார் இருப்பாங்க அப்புறம் ரெண்டு ஊ ரெண்டு ஊர் ஓ ரெண்டு ஊரில் ரெண்டு பேர் வேலை பார்க்கற மாதிரி ஆகிரும் அப்புறம் ஏதாவது ஒரு ஊரில் இப்போ பெரம்பலூரில் வந்து சா சார் இருந்தாருன்னா அந்த ஊரில் வீடு எடுத்து வச்சிட்டு அரியலூருக்கு சார் டீச்சர் மட்டும் போய்ட்டு வர மாதிரி வேலை அதுமாதிரி சேர்ந்து செஞ்சு பக்கம் பக்கத்தில் ஓ ஊர் எடுத்து குடும்பம் நடத்தி வாழ் வாழ்றாங்க அதமாதிரி இங்கே அதே இப்போ வெளிநாட்டில மாப்பிள்ள இருந்தாக்கா பெண்ணு வந்து நு உள்ளூரில் எங்கேயாவது டெம்பரவரியாக வேலை செஞ்சால் அந்த வேலையை விட்டுவிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இல்லைன்னாக்கா வெளிநாட்டுக்கு ஒருவாட்டி போய்ட்டு வந்து மறுவாட்டி வந்து இவங்க வேலையில் ஜாயின் பண்ண முடிய மாட்டேங்கிறது வேலை அதுக்குள்ளே வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க ப்ரைவேட்டில அப்புறம் செய்ய முடியாமல் போச்சுன்னா வெளிநாடு நல்லா படிச்சிருந்தாங்கன்னால் ஒரு கம்பியூட்டரோ சம்மந்தமாகவோ இல்லை வேறு இன்ஜினியர்ஸ் லெவல்லையோ சம்மந்தமாக படிச்சிருந்தாங்கன்னால் அந்த வெளிநாட்டில போனான்னால் அந்த சம்மந்தமாக வேலை இருந்தால் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க ரன் பண்ணிக்கிறாங்க குடும்பத்தை வந்து எப்படி சிக்கனமாக செய்யணும் போகணும் அப்படின்னு அப்பெல்லாம் நான் ஒரு வீட்டில வந்து நாலு பேர் அஞ்சு பேர் குழந்தைங்க நான் இப்போ வந்து ரெண்டு குழந்தைங்க தான் இப்போ இன்னும் வர்ற காலத்திலலாம் ரெண்டு குழந்தைங்க இல்லாமல் ஒரு குழந்தன்ற மாதிரி வந்துட்டிருக்குது அது மாதிரிலாம் குடும்பம் இப்போ சூழ்நிலை அமைய அமைஞ்சிட்டிருக்குது சடங்குங்கன்னால் இந்த இந்த மாதிரி சடங்கு தான் மற்றப்படி சிம்பிளாக செஞ்ச க்ராண்டாக செஞ் க்ராண்டாக செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப விரிவாக செய்யணுமுன்னா ரொம்ப வசதியானவங்களாம் பாருங்களேன் மண்டபத்தை வந்து ஓ எடுத்தாவே ஒரு லட்சத்துக்கு தான் அது மாதிரி மண்டபம் எடுத்து தி திருமணத்தை வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டு நான் ரொம்ப வசதியாக இருக்கேன் சொல்லிட்டு கஷ்டம் இவ்வளோ செலவு செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி க கஷ்டப்படுத்துகிற கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க கடன் அடைக்கணும் அப்படின்னிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை நம்ம கை கை தா விரலுக்கு தகுந்தது தான் வீக்கன்ற மாதிரி அது மாதிரி தன் தன்னடக்கத்தோடு திருமணத்தை விழாவ செஞ்சு முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க